எங்கள் பகுதியில் சமைக்கப்படும் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா இட்லி தோசை அதைத்தான் தமிழ்நாட்ல இருக்கறவங்க ரொம்ப காலமாக காலை உணவாக விரும்பி சாப்பிடுவாங்க அது எதுவும் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இட்லியும் வந்து ரொம்பவே உடலுக்கு நல்லது காலை உணவாக எடுத்துக்கிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னென்னா வெயில் காலத்தில் வெ வெயிலுக்கு இதமாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் ரொம்ப உடலுக்கும் நல்லது அப்படின்னு பார்த்தா கூழ் கம்மங்கூழ் வந்து ரொம்ப எல்லாேரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பழைய சோறு நைட்டு பழ பழைய சோறு வந்து தண்ணி போட்டு ஊற வச்சு அது காலையில் எழுந்திரிச்சி அதை கரைச்சி குடித்தா அது ரொம்பவே நல்லது உடலுக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் பாரம்பரிய உணவான வரகு திணை சாமை கம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியமான உணவுகள் ரொம்ப உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது அதெல்லாம் சாப்பிடுவாங்க அது வந்து அது இல்லாமல் இப்போ மூங்கில் அரிசி சாமை அரிசி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கோதுமை அரிசி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெள்ளை வெறும் சாப்பாடு மட்டுமே சாப்பிடாம இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டா எல்லா எனர்ஜியும் நம்ம உடலுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் இருக்கவங்களெல்லாம் இதை நிறையாவே சாப்பிடுறாங்க இந்த மாதிரி தான் பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இதுதான்